என் பேரு வளர்மதி எங்கள் அப்பா பேரு ராமசாமி எங்கள் அம்மா பேரு சின்னம்மாள் எங்கள் அம்மா பிறந்தது எசன எங்கள் அப்பா கோபலாபுரந்தான் நாங்கள் எங்கள் நாங்கள்லாம் கோபலாபுரந்து இடத்துல பிறந்தோம் என் கூட பிறந்தவங்க ஆறு பேரு அண்ணந்தம்பி நாங்கள் ரெண்டு பேரு அக்கா தங்கச்சி எட்டு குலந்தைங்க நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பசங்கள் அண்ணனுக நாலு பேரு நாங்கள் ரெண்டு பேரு அக்கா தங்கச்சி இருக்கிறோம் அந்த நிலையில எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் கொஞ்சம் செல்லமாகதான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம் அதாவது எங்கள் அப்பா இருக்குது எங்கள் அப்பா நாங்கெள்லாம் கொஞ்சம் சின்ன வயதிலே இருக்கும்போது எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் இறந்துட்டாங்க அப்புறம் எங்கள் அண்ணனுக எங்கள் அப்பாதான் எங்கள் அம்மாதான் எல்லாம் எங்களை கஸ்டப்பட்டு அவங்க கூலி வேலைக்கு களை வெட்டி போய் காட்டில கூலிக்கு போவாங்க களை வெட்டி எங்கள் அண்ணனுகல்லாம் கல் உடைப்பாங்க உடைச்சி எங்களெல்லாம் காப்பாற்றி எங்களை கரை சேர்த்து ஆள் எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாத்துக்கும் வச்சாங்க எங்கள் அண்ணந்தம்பி ரெண்டு மூ ரெண்டு மூணு பேர் நாங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அக்காளை கட்டி கொடுத்தாச்சி எங்கள் அப்பா அண்ணனுகளுக்கு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு அப்பா இருக்கும்போதே அப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு நாலு டிக்கெட்டு இருந்தோம் கல்யாணம் ஆகல இறந்துட்டாரு உடம்பு முடியாத அப்புறம் எங்கள் அம்மாதான் வேலையெலாம் செஞ்சு எங்களை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு என்னை கடைசியிலதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி சிறுவாச்சி ஊருக்கு வரும்போது நாற்பது வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கார்ரு முப்பது வருஷமா எங்கூட வாழ்க்கை அந்த எனக்கு மூணு குலந்தைங்க மூணும் பசங்கள் தான் அப்புறம் பிள்ளைங்கள கஷ்டப்பட்டுதான் நாங்கள் வளர்த்தோம் மூணு பிள்ளைங்களையும் அப்பப்போ பிள்ளைங்கள் கூட படிக்க விருப்பந்தான் எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு அது கவுர்மெண்ட்டு ஸ்கூல்ல பத்தாவதுதான் படிக்க வச்சோம் அதோடய நிறுத்திட்டோம் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க முடியலேன்னு நான் கொஞ்சம் வயசானவர்களைதான் கல்யாணம் பண்ணேன் ரெண்டு மூணாந்தாரமாக அவர் கொஞ்சம் முடியாத போய்ட்டாரு கொஞ்ச நாளையில் அவரும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவர் இறந்துட்டாங்க அப்புறம் மூணு குலந்தைங்களும் நான் கஸ்டப்பட்டுதான் பிள்ளைங்களை வளர்த்தேன் மூணு பிள்ளைங்களையுமே பெரிய பையன் இவன்தான் இந்த பிள்ள அவன் பேர்தான் சக்திவேல் அவன் பிள்ள அப்புறம் அவன் பத்தாவது படிச்சு முடிச்சதும் ஒரு சின்ன டைலர் வேலைக்கு கூலி வேலைக்குதான் போனான் முன்ன முன்ன டெய்லி இருபது ருபா சம்பளம் வாங்கிட்டு வருவார் நானும் டெய்லி களை வெட்ட போனேன் அப்போ வந்து இருபது ருபாதான் களை வெட்ட போனாவே அது எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி வாங்கி பிள்ளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சு அப்படே ஊத்திவிட்டு பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சம் நாள் பிள்ளைங்க தலை எடுத்து அதது கொஞ்சம் பெருசாச்சு கொஞ்சம் பெரிய வேலைக்கு அதது அவங்கவுங்க தொழிலுக்கு கொஞ்சம் போனாங்க என்ன இப்பவும் பெரிய தொழில் கிடையாது ஏதோ க கூலி கடைதான் கூலி தொழில்தான் போகிறாங்க நடு பையனும் அந்த வேலை கொஞ்சம் தொழி தொழிலு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவனும் இந்த ஜேசிபிக்கு வந்து சொந்த ஜேசிபி கிடையாது கூலி வேலைக்குதான் போகுது அது அப்புறம் பிள்ளைங்களுக்கு வயசாகி போச்சின்னு மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அது மருமகளுக்கு வீட்ல தேடினேன் மூணு பிள்ளைங்களுக்கும் இந்த மூணு பிள்ளைங்களுக்கும் குலந்த இருக்குது பெரிய பையனுக்கு மூணு பொ ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அதே நேரம் நடு பையனுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சின்ன பையனுக்கு ரெண்டு பையன் எல்லாம் கொஞ்சம் கஸ்டப்பட்டுதான் நாங்களும் வளர்ந்தோம் வளர்த்தோம் இப்போ ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்படி வந்து பிள்ளைங்க கொஞ்சம் தலை எடுத்த எடுக்க கொஞ்சம் சிம்பிள்லாக கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டோம் இப்பவும் கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டமாகதான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்குது காட்டில டெய்லி முன்னல்லாம் களை வெட்ட போனேன் கூலிக்கு இப்பெல்லாம் போக முடியல உடம்பு அசந்து போச்சு வீட்டால உட்காந்தாச்சி இந்தமாரி இருக்குது வீட்டில